எனக்கு ஃபஸ்ட்டு நடைப்பயணம் செய்ய பிடிச்ச இடம்னா எங்களுக்கு வந்து புளியம்பட்டின்னு ஒரு கோவில் உண்டு புளியம்பட்டி கோவில் வந்து அது வந்து ஒரு அது அந்தோனியர் கோவிலு அந்த கோவிலுக்கு வந்து நாங்கள் வந்து எங்கள் ஊருலேருந்து எங்கள் குடும்பத்தார் ஆட்கள் பசங்கள் பொண்ணுங்கள் எல்லோருமே சேர்ந்து வேண்டிகிட்டு நடந்து போவோம் அங்கே ஃபஸ்ட்டு எங்கள் ஊருலேருந்து ஃபுல்லாக புளியம்பட்டி முடிய நடந்தே வெறும் வெறுங்கால்லேயும் பாதிப்பேர் நடப்பாங்க செருப்பு போட்டும் நடப்பாங்க அதுக்குன்னு மெனக்கிட்டு காவி உடுத்தியும் நடப்பாங்க அந்த நடைபயணம் வந்து காலையில் விடியல் காலைலேயே நாங்கள் ஆரமிச்சிடுவோம் சூரியன் உதிக்கிறக்கு முன்பே நாங்கள் வந்து ஆரமிச்சிடுவோம் அப்போது நடக்கும் போது நாங்கள் புளியம்பட்டிக்கு போய் சேரவே எங்களுக்கு பன்ன ஒரு மணி ரெண்டு மணி ஆகிரும் அப்படி நாங்கள் நடந்து போகும் போது மெது மெதுவாக அந்த சூரியன் உதிக்கிறதும் சூரியன் உதிக்கும் போது அதை பார்த்துக்கிட்டே நடக்கிறதும் எங்களுக்கு வந்து நடைப்பயணம்ங்கிறது வரும் போது அந்த புளியம்பட்டி செல்லும் போது எங்களுக்கு ஒரு அனுபவமாக இருக்கும் அது எப்போது வரும் அப்படின்னு நாங்கள் வந்து காத்துக்கிட்டே அந்தோணியர்க்கு வேண்டிகிட்டே காவி உடுத்தி மெனக்கிட்டு அதுக்காண்டி நடைபயணம் மேற்கொண்டு செல்லுவோம் முக்கியமாக கடற்கரை ஓரத்தில் நட நடக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் மெரினா பீச்சியில் வந்து நடக்கும் போது ரொம்ப சந்தோசமாக இருக்கும் மனநிறைவாக இருக்கும் நம்ம பிடிச்சவங்களோட அப்பா அம்மா சரி தம்பி அக்கா அவங்களோடயலாம் நம்ம பிடிச்சவங்களோட டைம் ஸ்பென்றது டைம் ஸ்பென் பண்ணுறது கடற்கரை ஓரத்தில் அப்டி சன் செட்டோடய சன் ரெய்சோடய நம்ம வாழ் லைஃப்பை ஆரம்பிக்கிறது அந்த மாரி சுட்வேஷன் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சந்தோஷமாக இருக்கும் நம்மளை சன்ரைஸ் ஆகும் போது நம்ம வந்து ஒரு டீ குடிச்சுட்டு அப்டி டீ கையில் ஒரு டீ வச்சிட்டு அப்டி நம்ம சன்ரைஸு சன்ரைஸோடய நம்ம நடந்து போனோம்னா அந்த லைஃபை அந்த காலையில் மார்னிங்கே நம்மளுக்கு வந்து ஒரு எனர்ஜிட்டிக்கா ஒரு ப்ரிஸ்க் ப்ரிஸ்க்காக இருக்கும் அது மாரி சன் செட்டாகும் போது நம்ம வந்து கன்னியாகுமரி தான் மோஸ்ட்லி சன்செட்டுக்கு வந்து பெயர் போனே இடம் கன்னியாகுமரியில் வந்து எப்படினா எல்லோரும் ரெடியாக இருப்பாங்க சன் செட்டாக எப்பாகுது சன்ரெய்ஸ் எப்பாகுது அப்படினு அவளோடு காத்திருப்பாங்க கன்னியாகுமரியில் வந்து எல்லோரும் கன்னியாகுமரியை பொறுத்த வரை அது வந்து ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸு டூரிஸ்ட்டு கடற்கரையாக இருக்கட்டும் சன் சன்ரெய்ஸ் ஆகுறதா இருக்கட்டும் சன் செட்டாக ஆகுறதா இருக்கட்டும் அது வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அங்கே வந்து விளையாட்டு பொருட்கள் எல்லாம் ரொம்ப அருமையாகருக்கும் சாப்பாடும் சரி எல்லாம் நல்லாயிருக்கும் நம்ம வந்து ஒரு சாப்பாடை வாங்கி கடற்கரையில் உட்காந்து ஃப்ரெண்ஸோடய ஃபேமிலியோடய சாப்பிடம் போது அது வந்து ஒரு புது அனுபவமாக இருக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு டீ இல்லை ஒரு ஜூஸோடய நம்மளுக்கு வந்து நடைற்பயணம் மேற்கொள்ளும் போது வந்து நல்லாயிருக்கும் காடுகளில் மோஸ்ட்லி நடக்க வந்து எனக்கு பிடிக்காது காடுகளில் வந்து ஒரே செடியாருக்கும் மரம் மரமாரு மரம் செடி பறவைகள்லாம் இருக்கும் ஒரு டீஸ்டபென்ஸாக இருக்கும் இதே பீச்னா அப்படி இல்லை எல்லாம் சுத்தமாயிருக்கும் நீட்டாயிருக்கும் சென்னையை பொருத்த வரை முன்னாடி நான் ஃபேமிலியோடய போகும் போது அங்கே நல்லாருஞ்சு சென்னை தான் இருக்கிறதுலே பெரிய கடற்கரை அதில் வந்து பதிமூணு கிலோ மீட்டர் இருக்குது ஏன்னால் இப்போதைக்கு அங்கே வந்து ஃபுல்லாக குப்பைகள் குப்பையாக போட்டு ஒருவொரு ஓ ஒதுக்குபுரத்தில் வச்சுருக்காங்க அதை பார்க்கவே ஒரு அசிங்கமாக இருக்குது நம்ம வந்து காலையில் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து நடைற்பயணம் கடற்கரையில் மேற்கொள்ளும் போது இந்த குப்பையில் பார்த்தாலே நம்மளுக்கு வந்து நடக்கவே தோனாது ஏன்டா வந்தமோ அப்படினு இருக்கும் அதனால நம்ம காலையில் நடக்கும் போது ஒரு நிம்மதியாக இருக்கணும்னா நம்ம வந்து காலையில் நடைற்பயணம் மேற்கொள்ளணும்னா ஒரு அமைதியான சுற்று புறல் நிறைந்த ஒரு இடத்துல தான் நம்ம நடக்க ஆசைப்படணும்